ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்து ஒம்பது இருபத்தொன்னு ஆறு ஆயரத்து தொளாயிரத்து ஐம்பத்தி நாலு இருபத்தெட்டு பன்னெண்டு ஆயரத்து தொளாயிரத்து எண்பத்தி ரெண்டு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டு பத்து மூணு ரெண்டாயிரத்து எட்டு